பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ப ஒம்பது அஞ்சு ஆயி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு